எங்கள் பகுதியில் நிறையா கிராமங்கள் இருக்குது அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலைய நிலையம் இருக்குது எல்லா பகுதிலேருந்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருவாங்க அங்கே வந்து ஒரே ஒரு சுகாதார நிலையம்தான் இருக்குது மற்ற கிராமங்களிலும் ஒவ்வொரு சுகாதார நிலையம் இருக்குது அங்கையுமே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க எங்கள் பகுதியிலும் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அருகிலுள்ள மக்கள் எல்லோருமே அந்தந்த பகுதிக்குள்ளே போய் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஆரம்ப சுகாதாரம் நா நிலையத்தில் எல்லோருமே போய் எல்லா சிகிச்சையும் எடுத்துக்கலாம் தடுப்பூசி போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சை உண்டு தடுப்பூசி மற்ற இலவ சிகிச்சைகளை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்குறாங்க மற்றபடி கொரோனா காலகட்டத்தில் சிகிச்சை அளிக்கும் போது ஒவ்வொரு கிராமத்திலயுமே தடுப்பூசி போடறத்துக்கு ஒவ்வொரு சுகாதார நிலையத்தில் அந்தந்த பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து அந்த சுகாதார நிலையத்தில் இருந்து தடுப்பூசிகள் போட்டு கொண்டாங்க பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லையுமே அந்த பகுதிக்குள்ள உண்டான சிகிச்சை எடுத்துகிட்டாங்க அருகில் நகர பகுதியிலியும் அந்தந்த மருத்துவமனையில் உண்டான சிகிச்சையும் எடுத்துருக்கிறாங்க எங்க பகுதியில் ஒரே ஒரு சு சுகாதார நிலையம்தான் இருக்குது அதில் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி உண்டு மற்றவர் சிகிச்சையும் உண்டு குழந்தைகளுக்கும் சிகிச்சை உண்டு முதியோர்களுக்கும் சிகிச்சை கொடுப்பாங்க அருகில் இருக்கிற மையங்களுக்கும் யா அந்தந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம் எல்லா மருத்துவமனைல சிகிச்சை அளிக்கிறதுனால எங்க பகுதியில் குழந்தைகளுக்கு உண்டான சிகிச்சை நிறைவாக கொடுக்கறனால அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால எங்கள் பகுதிக்குள்ளையே நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறோம் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒவ்வொரு கிராமங்கள்லயம் இருக்கிறனால அந்தந்த கிராம மக்கள் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் சிகிச்சை எடுத்து மன தடுப்பூசியும் போட்டுக்கிறாங்க குழந்தைகளுக்கு உண்டான தடுப்பூசியும் உண்டு முதியோர்களுக்கும் சிகிச்சை கொடுக்கறனால அந்த பகுதிக்குண்டான எல்லாருமே அந்த சிகிச்சை எடுத்துகிட்டு மையங்களை எல்லா அரசு சுகாதார நிலைய மையங்களும் எல்லாமே மக்கள் அதை நாடி எளிதாக போய் சென்று முடியறனால சீக்கிரமாக சிகிச்சை எடுத்துகிட்டு வந்துடறாங்க